இ இபிஃஎப் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னால் வெப்சைட்டில் போயிட்டு இபி எஃப் அந்த பேஜோட பேரைப் போட்டு அந்த வெப்சைடு ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தோனா அது உள்ளே போயிட்டு சைனப் கேட்கும் சைனப் கேட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அது சைனின் சைனின் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் சைனின் பண்ணுறதுக்கு உங்கள் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் அந்த கேட்லாக்லாம் போட்டு சைனின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நியூ அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் அந்த இபிஎஃப் அந்த அப்ளிகேஷன் இதில் வந்து உங் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கணும் அக்கௌண்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் வந்து அப்ளே பண்றதுக்கான ரெண்டு ஆக்ட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ரெண்டு ஒன்று வந்து நயன்ட்டின் ஃபார்ட்டி எயிட் பேஸ் பண்ணி ஒரு ஆக்ட் கொடுத்துருப்பாங்க ரெண்டு காலம் இருக்கும் நயன்ட்டின் ஃபிஃப்ட்டி டூ பேஸ் பண்ணி ஒரு காலம் அந்த மாதிரி ரெண்டு காலம் நயன்ட்டின் ஃபிஃப்ட்டி டூ காலம் சூஸ் பண்ணி அதில் போயிட்டு அப்ளிகேஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அதில் போனால் நீங்கள் வந்து உங்களோடய டீட்டெய்ல்ஸ் வந்து பர்சனல் டீட்டெய்ல்ஸ் ஃபில் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ லைக் ஆதார் கார்ட் நம்பர் லைசன்ஸ் நம்பர் பேன் கார்ட் நம்பர் அது மாதிரி ஆட் ஆட் கொடுக்கக் கொடுக்க உங்கள் டீட்டெய்ல்ஸ் எல்லாமே ஃபுல் டீட்டெய்ல்ஸ் வந்து மொத்தமும் நீங்கள் வந்து இருக்கிற டீட்டெய்ல்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா கரெக்டாக ஃபில் பண்ணிக்கின்னே ஆ ஆட் ஆட் கொடுத்து வந்துடணும் லாஸ்ட் பேஜி நீங்கள் நீங்கள் அதை ஆ ஆட் பண்ணிணவங்க டீட்டெய்ல்ஸ்லாம் ஃபுல் பேஜாக ஒரு ஃபுல் பேஜில் எல்லாமே நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்கனு ஃபுல் பேஜாக காட்டும் ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தென் வந்து அதை வந்து அப் அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கூடயுமே வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரை வந்து ஒரு காப்பி பண்ணி அது ஃபோல்டராக அது ஒரு பிடிஃஎப்பாக ஆட் பண்ணிவிட்டு இந்த பிடிஃஎப்பை வந்து அந்த இபிஃஎப் அந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து அப்லோட் பண்ணணும் ஒ அப்லோட் பண்ணிட்டிங்கனால் உங்களுக்கு வந்து மெயில் வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கீங்கனு வந்திருக்கும் அப்போது உங்களுக்கு தேவையான என்ன உங்களுக்கு க்ளைம் பண்ணணும் என்ன வரணுமோ அது வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இப்படி இது கரெக்டாக பண்ணணும் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுல வந்து எதுவும் தப்பு பண்ணிடக்கூடாது அது தப்பு பண்ணிட்டோனால் நம்மளுக்கு வரவேண்டிய மனியோ என் எதுவோ வராமல் போயிடும் ஸோ அந்த எப்போயுமே இந்த இன்ஃபர்மேஷனில் வந்து கரெக்டானதாக கரெக்டானதாக கரெக்டான்னு ப்ரூஃப் இருக்கிறதா பார்த்து கரெக்டாக எந்த மிஸ்டேக்ஸ்ஸும் இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷன் காலமும் நிறையா ஃபில் பண்ற காலம்ஸ் வரும் ரிஜிஸ்டர்ஸ் காலம்ஸ் அது மட்டும் பார்த்து ஃபில் பண்ணிவிடுங்க